இந்தியோட வரலாறுன்னு நம்ம எடுத்துகிட்டோனால் அதுக்கு பொதுவாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நம்மளுக்கு சுகந் சுதந்தரம் கிடச்சிது அது தான் மிக பெரிய வரலாறுன்னால் அதை சொல்லலாம் நம்ம ஆங்கிலேயர்கிட்டே வந்து அடிமைப்பட்டு இருக்கும் போது நம்ம தேசத் தந்தையும் தலைவர்களும் சேர்ந்து நமக்கு சுதந்தரம் வாங்கி கொடுத்தாங்க இதில் வந்து விடுதலைனால் கிடைக்கும் பலன்கள்னு பார்த்தா ஏராளமான பலன்கள் ஏன்னால் இப்போ வந்து ஒரு சொத்துரிமையாக இருக்கட்டும் வாக்குரிமையாக இருக்கட்டும் எல்லாம் வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கிற அளவு இருக்குது இப்போ வந்து எடுத்துகிட்டோன்னால் சிஎம்மாக இருக்கட்டும் பிஎம்மாக இருக்கட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அவங்க தான் அவங்க தான் போகிறாங்க இது வந்து ஒரு மிக பெரிய வரலாறுன்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவரைக்கும் பெருமை பட வேண்டிய விஷயனா இந்தியா வந்து ஒரு டே பை டே வளர்ந்துக்கிட்டே போகுது நம்ம வரலாறு தான் இதுக்கு காரணம் மிக பெரிய காரணனா வரலாறு தான் சொல்லலாம் நம்மளோட தலைவர்கள்னு ஞாபகம் வரும் போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்புறம் வஉசி எல்லாேரும் ஞாபகம் வருது ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் ஆரமிச்சு வச்சுருக்காரு பாரதியார் மகாகவி பாரதியார் அவரு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாடல்கள்லாலேயும் கவிதைகள்லாலேயும் நிறைய இப்போ என்ன சுதந்தரத்த வந்து ஆரமிச்சு வச்சிருக்கார் முக்கியத்துவத்தை வந்து நம்ம சுதந்திர சுதந்திரத்தோட முக்கியத்துவத்தை வந்து அவர் வந்து ஆரமிச்சு வச்சுருக்காரு அவங்கள பின்பற்றி தான் இவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்க